எங்களோட விழுப்புரம் மாவட்டத்தில் புதுசாக ஏற்படுத்திருக்க ஒரு கொள்கை தாக்கம் அப்படினா பார்த்திங்னா வி சுகாதார அமைப்பை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குப்பைங்கள்லாம் வந்து அப்படியே அங்கங்கே கிடக்கும் எந்த ஒரு செடி மரம் கொடி எங்கே பார்த்தாலும் வந்து ப்ளாஸ்டிக் மட்குற குப்பை மட்காத குப்பை எல்லாம் அப்படியே இருக்கும் அதனால் இந்த ஆடு மாடுங்கலாம் சாப்பிட்டு அதை ப்ளாஸ்டிக்லாம் ஆடு மாடு சாப்பிட்டு அதெல்லாம் ரொம்பவே வந்து உடம்பு சரியில்லாமலாம் அந்தமாதிரிலா நிறையே இதுல்லாம் இருக்கு இப்போ வந்து இவங்க புதுசாக எடுத்துனு வந்திருக்கிறதுனாலை சுகாதார அமைப்பு எடுத்துனு வந்துருக்க இது எப்படின்னா மட்கும் குப்பை மட்கா குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து போடுகிற மாதிரி ஒரு டஸ்ட்பின் வந்து நிறைய ஒரு ஒரு ஊர்லையும் நிறைய நிறைய இடத்துல வைச்சிருக்காங்க அத கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள்லாம் வச்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து அந்த மட்கும் குப்பைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு மட்க வெச்சு ஒரு உரமாக எடுத்து அது வந்து எல்லோருக்கும் கொடுக்கறாங்க இந்த மட்காத குப்பையிலாம் என்ன பண்ணா ஒரு ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து அவங்க வந்து ரீசெலெக்ட் பண்ணி புதுசு புதுசாக எதுனா ஒன்று க்ரியேட்டிவ்வாக எதுனா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அலுவலகத்துலலாம் வந்து ஒரு அலுவலகத்தில் நம்ம போய்ட்டு ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போய்ட்டு நம்ம போய் ஒரு சர்டிவிகேட் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றாதான் இருக்கு ஏன்னா அவங்களும் காசு வாங்கிட்டுதான் வேலை செய்கிறாங்க ஆனால் எதுக்கு அவங்க இவ்ளோதூரம் இழுத்தடிக்கிறாங்கன்னே ஒன்றும் புரியலை ஏன்னா வந்து நம்ம ஒரு சர்டிவிகேட் வாங்குணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் நடந்தால்தான் வீட்டுக்கும் அந்த அலுவலகத்துக்கும் நடந்தால்தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட்டே தராங்க இவங்க இவ்ளோதூரம் பண்ணுறது வந்து மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னுதான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தேனா இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒரு திட்டத்தில் வந்து வீட்டு வசதி திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க இதனால் வந்து இந்த மாவட்டத்ல மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பயனடைஞ்சிருக்காங்க எங்கள் மாவட்டத்ல வந்து நிறைய ஒரு நிறைய ஒரு கொள்கைகள் முன் முயற்சிகள்லாம் நிறையவே கவர்ன்மெண்ட் எடுத்துருக்காங்க